நாலு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு மூணு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு அஞ்சு ஆறு ரெண்டாயிரம் இருவ இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது